கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பு அங்கொன்றும் இங்கொன்றுமாய் இருந்த தொலைபேசியின் மூலமாக ட்ரங்க் கால் புக் பண்ணி அதன் பின்பு தொ தொலைபேசி இணைப்பு கிடைக்கும்பொழுது தொலை தூரத்தில் இருப்பவர்களிடம் பேசி வந்தோம் மேலும் எதாவது அவசரம் ஆத்திரம் என்றால் மட்டுமே இது போன்ற தொலைபேசிகளில் தொடர்பு கொள்ள முடிந்தது மற்ற சமயங்களில் எல்லாம் கடிதங்கள் மூலமாக தபால் ஆபீஸ் வழியாக அனுப்பி தான் செய்தி பரிமாற்றம் நடைபெற்று வந்தது அதன் பின்பு விஞ்ஞான தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக டயல் செய்தவுடன் நேரடியாக பேசக்கூடிய எஸ்டிடி வசதி இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டு மக்கள் பயனடைந்து வந்தார்கள் இப்பொழுது அதிநவீன உலகத்திலே விஞ்ஞான வளர்ச்சியின் காரணமாக நாம் இருக்கின்ற இடங்கள் இருந்தவாறே எந்த ஊரில் இருந்தாலும் அந்த ஊரில் இருந்து செல்போன் வாயிலாக மற்ற ஒரு இடத்தில் பேசக்கூடிய வாய்ப்பினை இந்த விஞ்ஞான உலகம் நமக்கு அளித்துள்ளது வரப்பிரசாதமாகவும் இதன் மூலமாக தகவல் பரிமாற்றம் என்பது விரைவாக நடைபெற்று வருகின்றது இதனால் உலகம் கைக்கு அடக்கமாக சுருங்கி விட்டதாகவே நாம் எண்ணத் தோன்றுகின்றது விஞ்ஞான வளர்ச்சி ஆனது இன்றைய தினம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைந்துள்ளது செல்போன் பயன்பாடு என்பது மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்து வருகின்றது இன்று இன்றைய தினம் இந்தியா முழுவதும் பார்க்கும் இடம் எல்லாம் செல்போன் கடைகள் எல்லாம் இருக்கின்றன அது சார்ந்த தொழில்களும் இருக்கின்றன நெறைய செல்போன் தயாரிப்பு நிறுவனங்கள் இந்தியாவில் தங்களது முதலீடுகளை எல்லாம் போட்டு தொழிற்சாலைகள் எல்லாம் ஆரம்பித்து செல்போன் சாதனங்களை தினந்தோறும் புதிய புதிய ரகங்களை கண்டுபிடித்து புதிய நவீன தொழில்நுட்ப யுக்திகளை பயன்படுத்தி வெளியிட்டு வருகின்றன மக்களும் ஆர்வத்துடன் செல்ஃபோல்களை வாங்கி பயன்படுத்தி வருகிறார்கள் இதன் காரணமாக இன்றைய தினம் நாடு முழுவதும் தொ தகவல் தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி வெகுவாக வளர்ந்துள்ளது இந்த செல்போனினால் மிகப்பெரிய நன்மை நாட்டு மக்களுக்கு கிடைத்துள்ளது என்பது மிகவும் மகிழ்ச்சிக்கரமான செய்தி ஆகும்